நாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது இருபது பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஒம்போது அஞ்சு ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இருபது ரெண்டு ரெண்டாயிரம்